இங்கே இந்த பகுதியில் வீட்டு வசதி விருப்பங்கள்னால்

கோவிட்னால் விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போது வேலைக்காக வரவங்களுக்கு சரி கல்விக்காக வரவங்களுக்கும் சரி போதுமான வீட்டு வசதிகள் செஞ்சுக் கொடுக்குறாங்க இருக்குது கண்டிப்பாக இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது விலையும் வில முன்ன பின்னே இருக்குது முதல்ல ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி அப்படி இருக்குது முதலமைச்சர் வீடு திட்டமும் நல்லா தான் போயிகிட்ருக்குது மற்றபடி அது உலகத்துக்காக இருந்தாலும் சரி கல்விக்காக வரவங்களுக்கும் சரி வேலைக்காக வரவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டு வசதி செஞ்சிக் கொடுக்குறாங்க நல்லாவே